கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொருத்தவரைக்கும் இப்போ இயற்கை வளங்கள்னால் என்னென்ன சொல்லலாம்னா எங்களுக்கு ஏற்ற அந்த மாவட்டத்துக்கான தேவையான தண்ணீர் எல்லாமே எங்களுக்கு வந்து கிடைக்குது அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி காற்று மரம் எல்லாமே இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லை அப்படீன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ப்ராப்ளம் வந்தது கிடையாது இன்னொன்னு என்னன்னா இப்போது நிறைய இந்த ஊர் இந்த மாவட்டத்தில் வந்து நிறைய குளம்லாம் வெட்டி விட்டுருக்காங்க அப்போது கொள் அதில் நிறைய குளம் வெட்டி விட்டுருக்குறதுனால தண்ணீர் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் எந்த எந்த ப்ராப்ளமுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவுல கூட ஒரு ஹாஸ்பிட்டல்லோ சுகாதார இடத்துலயோ எந்த ஒரு எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான வேஸ்டேஜ் பொருள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு டெங்கு ஏதோ ஒன்று வந்துடுச்சு அப்படீன்னா அதுக்கு என்ன பண்ணனும் அதுக்கான என்ன சொல்யூஷனோ அவங்க அந்த ம அந்த பூச்சி மருந்து போடுறது வீட்டை சுற்றி அந்த இது அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேர்ந்து வந்து அது மாதிரி சுகாதாரத்துறையிலேருந்து வந்து ஆள் ஆள் வந்து செக் பண்ணுவாங்க இப்போ இவங்க வீட்டில் ஒரு ஃபீவர் கேஸ் அப்படீன்னா எல்லாருக்குமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது ப்ராப்ளமா இதன் மூலமா இஸ்யூ இருக்கா அப்படீன்னு சொல்லிட்டு செக் பண்ணி எல்லாரையும் பார்த்து ரொம்ப கேரிங்காக எடுத்துப்பாங்க அது மாதிரி அந்த ஏரியாவுல ஏதாவது ஒரு ரொம்ப இதாகிடுச்சு ஒரு மழை பெஞ்சு தண்ணிலாம் வந்து சாக்கடையாக இருக்குது அப்படீன்னா அது சுத்தம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவையான பெசிலிட்டி வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு குப்பை போடுறதுக்கு இந்த வேஸ்டேஜ் பொருளுக்கு எல்லா இடத்துலயுமே பஸ் ஸ்டாண்டில் மோஸ்ட்லி ரோட் சைடில் எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கு குப்பைத்தொட்டி பாக்ஸ் வந்து இப்போ வச்சிருக்காங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க டஸ்ட்பின்னில் சேர்த்து வச்சிகிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு குப்பத்தொட்டியில் நம்ம போட்டுவிட்டு வந்துவிடலாம் அந்த மாதிரி எல்லா விதமான ப்ராபளமும் இல்லாமல் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை